அரசியல் மாநிலம் அரசியல் வந்து அவ்வளோக்கு எனக்கு அது நாட்டம் இல்லை இருந்தாலும் அரசியலை பற்றி ரேடியோ நியூஸ்லலாம் கேட்குறதுல விருப்பப்படுறேன் அப்புறம் பார்த்தோம்னா நடப்பு செய்திகள் அப்டிங்கிறப்போ நியூஸில் வந்து மேக்சிமம் வந்து இப்போ அவங்க இவங்களை கொலை பண்ணிவிட்டாங்க அது பண்ணுறாங்க கடத்திகிட்டு போய்விட்டாங்க சின்ன குழந்தைகளை வன்முறை பண்ணுறாங்க பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது நல்ல நியூஸுகளும் இருக்குது இருந்தாலும் அந்த நல்ல நியூஸுகளை கேட்டுட்டே இருக்கும் போது இந்த மாரி ஒரு நியூஸஸ் வரும்போது நம்மளுக்கு அதை கேட்குறக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது